மகி ப்யூட்டிஷியனா நான் கும்பகோணத்துலேருந்து ப்ரவீனா பேசுகிறேன் எனக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அதுக்காக மேக்கப் போடணும் அதிலே ட்ரெண்டிங்காக இப்போ தா வந்திருக்கா காசு எவ் ஆ காசு எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நல்லா போடணும் கெஸ்ட்டு வர கெஸ்ட்டெலாம் நல்லாயிருக்குன்னு சொல்லணும் நீங்கள் நீங்கள் எவ்வளோ ப்ரைஸு சொல்கிறிங்க நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது இவ்வளோ இது சொல்கிறிங்களே கம்மி பண்ணிக்கலாம் இல்லையா அடுத்த அடுத்த இதுக்கு சொ இது புக் பண்ணு புக் பண்ணுவோமே ஆ ஓகே ஆனால் நல்லா போட்டிருங்க நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கணும் அடுத்த தடவை புக் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஓகேவாங்க ஆ சரிங்க தேங்க் யூ ஆ